ஒன்பது லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்து ஒன்பது ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து அறநூற்றி எழுவத்தி எட்டு ஐந்து லட்சத்து எழுவத்தி ஒன்பதாயிரத்து ஐந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நான்கு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி மூணு ஒன்பது லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து அறநூற்றி எண்பது